மயில் நிறைய வரும் எங்கள் வீட்டு பக்கத்தில் தோட்டத்து வத்து தோட்டம் சுற்றி தென்னை மரந்தான் இருக்குது இப்போது ஒரு மயில்கள் நிறையா இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பறவைகள் எல்லாம் வரும் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கனா நீர் காக்காய் கழுகு சிட்டுக்குருவி நிறையா இருக்கும் சிட்டுக்குருவி வந்துட்டு எங்கள் ஏரியாவில் நிறையா இருக்கும் பக்கத்தில் கரெண்ட்டு கம்பு இருக்குது பார்த்தீங்கனா அதில் நிறைய வித்தியாசமான பறவைகள எல்லாம் வந்து உட்காரும் சிட்டுக்குருவி குயில் காக்காய் அப்பறம் நீர் பறவை புறா பார்த்தீங்கன்னா புறா எங்கள் வீட்டுக்கே வரும் வீட்டுக்கே வந்தாலும் நான் அரிசி எல்லாம் வச்சி நல்லா சாப்பிடும் டெய்லி வரும் மயில் பார்த்தீங்கன்னா அழகழகாக இருக்கும் தோகை பெருசாக இருக்கும் அழகாக விரித்துட்டு ஆடும் அந்த மாதிரிலாம் பார்க்கறப்ப எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு எங்கள் வீட்டை சுற்றி தோட்டம் இருக்கறதுனால நிறைய விதமான பறவைகள் நிறைய பார்க்க முடியுது எங்களால அப்புறம் சிட்டுக்குருவி கழுகு ஈகி பார்த்தீங்களா இன்னொன்று என்னங்கனா லவ் பேர்ட்ஸு இருக்குது அது அது ஒரு ம இதமான சவுண்டு வரும் அதலாம் கேட்கறக்கே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அப்பறம் திருப்பி என்னன்னால் அப்பறம் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா பறவைகள் எல்லாம் கூட்டங்கூட்டமாக பறந்து போகிறது ஒரு மாதிரி பார்க்கறக்கும் நல்லா இருக்கும் அப்பறம் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாப் பறவைகளும் அங்கே தான் போய் உக்காந்துருக்கும் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி சவுண்டு அந்த சவுண்டை கேட்கறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அதலாம் நாங்கள் கிராம்பத்தில்ருக்கனால் எங்களால அதை எல்லாம் ரசிக்க முடியுது ஈவினிங் பார்த்தீங்கன்னா இதலாம் வந்துட்டு எங்களை மாதிரி கிராமத்தில்ருக்கறவங்களுக்கு தான் அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கும் நினைக்கிறேன் டவுன்லிருக்கறவங்களுக்குலாம் எப்படின் தெரியல எங்களுக்கு அதலாம் ரொம்ப நாங்கள் கொடுத்து வெச்சவங்களா தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம்